நான் எப்பவும் பேனாவில் எழுதுகிறததான் விருப்பப்படுவேன் இந்த லேப்டாப்பில் மொபைலில் டைப் செய்கிறதலாம் வந்து சில நேரத்தில் இருக்கும் சில நேரத்தில் வந்து அழிஞ்சுடும் இது வந்து பொக்கிஷமாக பாதுகாத்து வைச்சோம்னாக்கா எப்பவுமே பேனாவில் எழுதுகிறதுதான் நல்லதுன் நினப்பேன் அதனால பேனாவில் எழுதுறதுதான் விருப்பப்படுவேன் ஏன்னால் ஒரு கதை எழுதுகிறதோ அதில் திருத்தம் செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு கவிதை எழுதுறதோ ஒரு கட்டுரை எழுதுறதோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அது வந்து பேனாவுக்கு மட்டும்தான் வந்து அந்த கை வண்ணத்தை கொண்டு வர ஒரு தன்மை இருக்குதுன் நான் நம்புகிறேன் இப்பெல்லாம் வந்து மொபைலில் டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க லேப்டாப் சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க பென் ட்ரைவ்வில் காப்பி பண்ணி வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து சில டைமில் அழிஞ்சி போய்விடுது அதனால அதை விட எனக்கு வந்து பேனாவில் இது பண்ணுறதுதான் பிடிக்கும் எல்லாேருமே வந்து நிறைய இப்போ பேனாவில் எழுதுகிறத விட இது சீக்கிரத்தில் வந்து நமக்கு டைம் சேவாகுதுங்றதுக்காக வேண்டி இது போல் சிஸ்டமேட்டிக்காக பண்ணி வச்சுக்கிறாங்க மொபைலில் டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க பென் ட்ரைவ்வில் காப்பி பண்ணி வச்சுக்கிறாங்க பத்திரபடுத்தி வைக்கிறாங்க எல்லாராலேயும் வந்து அது வந்து பாதுகாக்க முடிகிறதில்ல இப்போ இருக்கிற மாற்றங்கள் வந்து இதுதான் இப்போ நிறைய வந்து அந்த மாதிரிதான் செய்கிறாங்க ஏன்னால் மொபைல் தொலைஞ்சி போனாவோ இல்லை இப்போ சிம் வேறு ஏதாவது ஆனாவோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடிகிறதில்ல நம்மனால் அதனால வந்து பேனாவில் எழுதுகிறததான் சிறப்புன்னு நான் நினக்கிறேன்